எங்கள் வீட்டில் வந்து ஏழு நாள் ஒரு ஒரு மெனு பாரம்பரியமாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு ஒரு வேளைக்கு செய்வோம் மூணு வேளையில் ஒரு வேளைக்கு அதில் வந்து எப்படி சொல்றதுன்னால் திங்கள்கிழமை வந்து கேழ்வரகு கூழ் கம்புக்கூழ் இல்லை அடுத்த நாள் வந்து தினை களி அப்புறம் சாம்பார் ரசம் மோர் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் வந்து பன் பரோட்டா பன் பரோட்டாவுக்கு வந்து செட்டி நாடு கிரேவி இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கேழ்வரகு தோசை சீரக சம்பா வெண்பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் எப்போயுமே செஞ்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரசம் மோர் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறம் எதாவது ஊர் திருவிழா இதுன்னால் மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் இந்த கருப்புசாமி கோயிலில் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து சமைச்சி சாப்பிடுவோம் இதுல்லாம் நாங்கள் பாரம்பரியமாக சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கற ஐட்டங்கள்